வாங்க சார் உட்காருங்க சார் வணக்கம் சார் உட்காருங்க மகேஷ்வர் ஃபாதர் தானே சார் நீங்கள் இந்தாங்க சார் உங்கள் பையனோட ஃபர்ஸ்ட் யூனிட்டு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு ஆமாம் சார் மேக்ஸ் அவனுக்கு சுத்தமாக வர மாட்டுது நாங்களும் நிறையா டிரை பண்ணி பார்த்தோம் நறையா கோச்சிங் எல்லாம் கொடுத்து பார்க்கறோம் அவனுக்கு மேக்ஸ் மட்டும் சுத்தமாகவே வர மாட்டுது டியூஷன் ஆமாம் சார் இவன் வந்து பொதுவாகவே கொஞ்சம் ஸ்லோ லேனராக தான் இருக்கான் கிளாஸில் அதனால ஸ்லோ லேனர்ஸ்க்காக நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து கிளாஸு டியூஷன் மாதிரி வைக்கலான்ட்டு ரெடி பண்ணி இருக்கோம் ஆமாம் சார் அவனை வந்து அனுப்பி வைங்க ஒரு ஒன் ஹவர் தான் நாங்கள் அதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜுலாம் வாங்கறதாக இல்லை உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக படிக்கணும் ஏன்னா இவன் அடுத்து டென்த்து போகறான் அதனால எங்களுக்கு வந்து டென்த்தில் ஒ ஹண்ட்ரேட் பேர்சன்டேஜ் ரிசல்ட்டு வேணும் அதனால நாங்களே தான் எஃபோர்ட் போட்டு இதெல்லாம் பண்ணுறோம் அதனால வந்து கொஞ்சம் கண்டிப்பாக அவனை அனுப்பி விட்ருங்க ஒரு ஒன் ஹவர் கிளாஸ்க்கு டெய்லி ஸ்லோ லேனர்ஸ் கிளாஸாக இருக்கிறதுனால இது வந்து எல்லா பசங்களும் வர முடியாது அதனால வேன் வசதி இருக்காது நீங்கள் ஆ ஆமாம் சார் அப்படி இருக்கும் இல்லைன்னா அவன் தான் நைன்த்து வந்துவிட்டான பஸ்ஸு பிரைவேட் பஸில் போகற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து அப்புறோம் வந்து தமிழுமே வந்து அவனுக்கு அவ்வளோவா வர மாட்டுது இந்த எழுத்து பிழைலாம் அதிகமாக வருது தமிழில் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிராக்ட்டிஸ் கொடுங்க நாங்களும் கொடுக்கறோம் அவனுக்கு அப்புறோம் கொஞ்சம் டிசிப்பிளின் வைஸும் கொஞ்சம் சரி இல்லை அவன்

பசங்க கூட சண்டை போடுறது இந்த மாதிரி தான் நிறையா ப பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு அவனுக்கு அது எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஓகே சார் அடுத்து அடுத்து யூனிட் டெஸ்ட்டு பார்க்கலாம் சார் ஆ ஓகே சார் தேங்க் யூ